இப்போ வந்து இந்தியாவில் கோவிட் வந்து ஒரு வைரஸ் வந்துது அது வந்து உலகம் முழுசாக வந்து பரவிட்டு இருந்துது அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் உயிர் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த கோவிட் வைரஸினால் அந்த கோவிட் வைரஸுக்கு அரசாங்கம் வந்து ரெண்டு தடுப்பூசி வந்து வழங்கினாங்க அது ஆனால் முழுசாக அந்த வைரஸை வந்து த தடுக் வராமல் தடுக்கலை அதனால் இன் இன்னும் வந்து கோவிட் வைரஸுக்கு சரியான தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கல அரசாங்கம் அரசாங்கம் வந்து கோவிட் வைரஸ் பரவறதுனால நாட்டில் வந்து நூற்றி நாப்பத்தி நான்கு தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலைக்குப் போக முடியாமல் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் பண்ணாங்க அதனால் வந்து இந்த கோவிட் வந்ததினால இந்திய நாட்டோடய பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யாருக்கும் சரியாக வேலை கிடைக்கல இந்தமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வந்து எதுவும் நடக்கலை இந்த